ஃபஸ்ட்டு வந்து மொதல் மொதலில் ட்ராயிங் பண்ணுறோம் அப்படினா நம்ம வந்து ட்ராயிங் பண்ணும் போது என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ட்ராயிங் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படினா நம்ம வந்து தினமும் ட்ராயிங் கொஞ்ச நேரம் பண்ணணும் ஷேட் பண்ணுறது கோடு போட்டு பார்க்குறது ரௌண்ட் போட்டு பார்க்குறது இதெல்லாம் போட்டு பார்த்துட்டே இருக்கும் போது நம்மளோடயா ட்ராயிங் இம்ப்ரூவாவும் நிறையா பேர் வந்து என்ன பண்ணுறாங்கனா வரஞ்சுக்கிட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல லைட்டாகவும் டக்குனு பென்சில் அழுத்தி திக்காவும் வரும் அந்த இடத்துல திக்கா வரபோது அந்த இடத்துல நீங்கள் திருப்பி அழைக்கும் போது அந்த இடம் அப்படியே அச்சுப்பட்டு போயிடும் அதனால அந்த இடத்துல திருப்பியும் உங்களால் வரைய முடியாது அடுத்து வந்து ஷேட்லாம் பண்ணும் போது கையை அங்கே வச் அழுத்தி வச்சுட்ருப்போம் அப்போ வச்சுட்ருக்கும் போது நம்ம வேர்வலாம் அதில் பட்டு அந்த பேப்பர் ஊறி போக வாய்ப்பிருக்கு நம்ம வரஞ்ச ட்ராயிங்கை வேஸ்ட்டாகவும் வாய்ப்பிருக்கு அடுத்து நம்ம லப்பர் யூஸ் பண்ணம் போது கரெக்டாக இந்த சின்ன இடம் அலைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நல்ல சின்னதா லப்பர் வச்சு அலைக்கணும் பெரிய லப்பர் வச்சு அலைச்சோம்னா வரைஞ்ச எல்லா இடமும் போ போயிடும் இது தான் வந்து பேசிக்கா பண்ணுற தப்பு நம்ம வந்து நிறையா நல்லா ட்ராயிங் வரையணும் அப்படினா தினமும் ப்ராக்ட்டிஸ் பண்ணோம்னா நல்லா வரையலாம் ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணுற ப்ராக்ட்டிஸ் இப்போ நம்ம ஒருத்தவுங்களோடய ட்ராயிங் பார்க்குறோம்னா அவங்களோட ட்ராயிங்கை பார்த்து கொஞ்ச கொஞ்சமாக வரைய ஆரமிக்கணும் ஃபுல்லாக ஒரே நேரத்தில் எல்லாத்தியும் அவசர அவசரமாக வரைஞ்சோம்னா எதுவுமே நல்லா வராது இப்போ ஒரு ட்ராயிங் வரைஞ்சாலும் கரெக்டாக அந்த ஒரு ட்ராயிங் முடிக்கணும் இந்த ட்ராயிங் முடிச்சுட்டு டக்குனு இந்த ட்ராயிங் போகணும் அப்படின் நினச்சோம்னா எந்த ட்ராயிங்குமே ஒழுங்காக வராது ஒரு ட்ராயிங்காக இருந்தாலும் ஒரு நாள் ஆனாலும் அந்த ஒரு ட்ராயிங்கை அழகா பொறுமையாக முடிக்கணும் இது மாதிரி ஒவ்வொருத்தவுங்களோடய அந்த வீடியோஸ் பார்த்து இப்போ லைன் போட்டு கரெக்டாக அந்த சென்டிமீட்டர் எடுத்து வரையணும்னா அதுமாதிரி வரைஞ்சோம்னா நமக்கு வந்து ட்ராயிங் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வரும் அது மாதிரிலாம் வரஞ்சோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் வரைகிறத்துக்கு ட்ராயிங் வரையும் போது ஷேட் கொடுக்கும் போதுலாம் கரெக்டாக ஷேட் கொடுக்கணும் அழுத்தி ஷேட் கொடுக்குறதோ மாற்றி மாற்றி ஷேட் கொடுக்குறதோ இ சைடுலாம் மாற்றி மாற்றி ஷேட் கொடுக்குறதோ கொடுத்தோம்னா அந்த ட்ராயிங்கே அ அசிங்கமாயிடும் ட்ராயிங் வரையும் போது பொறுமையாக நிதானமாக கரெக்டாக யோசித்து இந்த இடத்துல இதுமாதிரி ஷேட் கொடுக்கணுன்னு எல்லாத்தியும் யோசித்து ஷேட் கொடுக்கணும்